ஊட்டிக்கு போயிருந்தோம் நல்லாருந்துச்சிங்க அங்கே பார்க்குறக்கு சுற்றி பார்க்குறக்கு ரோஜா தோட்டமெலாம் நல்லாருந்துச்சு நிறைய பூ இருந்துச்சு பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு இவ்வளோ நாள் போனதே இல்லை புதுசாக போகும்போது குழந்தைங்கலாம் அழகாக இருக்குதுன் சொன்னாங்க அதை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் பூ கார்டனு ரோஸ் கார்டன் எல்லாமே நல்லாருந்துச்சு ஃபிளவர் ஷோ மாதத்துக்கு ஒரு மே மாதத்துல மூன்று நாள் வைப்பாங்க அதுக்கு கூட்டிட்டு போயிருந்தோம் நல்லாருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு சுற்றி பார்க்குறக்கு சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நேரம் சாப்பிடுட்டு அங்கே குழந்தைங்கள்லாம் ஊஞ்சல்லாம் இருந்துச்சு விளையாடிட்டு வந்தாங்க ரொம்ப நேரம் விளையாடிட்டு வந்தாங்க